நான் இப்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு செகனெண்டு மொபைல் வாங்குனேன் அது என்னென்னா அந்த கடையில் வந்து சார்ஜ்யெல்லாம் நல்லா நிற்கும் நல்லா சவுண்ட் வரும் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்குனு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் அந்த பின்னெல்லாம் போய்ட்டுருந்துச்சி மாற்றி தந்துடுறோம்னு சொன்னாங்க அதெல்லாம் மாற்றினாங்க அங்கே நல்லா கேட்டுச்சு ஆனால் வீட்டுக்கு வாங்கிகிட்டு வந்து பேச பார்த்தோனா அந்த சத்தோம்லாம் அவ்வளவா வரல சார்ஜூம் அவ்வளோ சீக்கிரமாக இறங்கிடுச்சி அப்புறமா தான் ஏன்டா செகனெண்டில் வாங்குனோம் கொஞ்ச பணம் சேர்த்துப்போட்டு புதுசாக வாங்கியிருந்தாகூட பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்